ஆடு ஆடு வளர்த்தா அதுக்கு புல் அறுத்து கொண்டு போடுவோம் புல் திங்கும் பெறகு தண்ணி வைப்போம் அதுக்கு அப்புறம் அது கடலை புண்ணாக்கு வாங்கி அதுக்கு வைப்போம் தண்ணியில் கரைத்து வைப்போம் ஆடு அதுக்கு அப்புறம் இது கோழி வளர்த்தோம் கோழி வந்து கோழிக்கு குருணை போடுவோம் அதுக்கு பெறகு சோறு பொங்கி கொழம்பு ஊற்றி அது வெரவி வைப்போம் அதுக்கு அப்புறம் சாயங்காலம் ஆனால் இது அரிசி போடுவோம் அரிசி போட்டு தண்ணி வைப்போம் குடிக்க தண்ணி வச்சுட்டு அது குடித்து முடித்த ஒடனே அதால மேய்றதுக்கு போகும் கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிட்டு அப்படியே எல்லா இடமும் காடுகள் எல்லாம் போயிட்டு திரும்பி வரும் அதுக்கு அப்புறம் அரிசி போடுவோம் இல்லைன்னா குருணை போடுவோம் தவுடு வைப்போம் திங்கும் கொஞ்சம் நேரம் லாந்தும் அதுக்கு அப்புறம் நைட்டு ஆகிட்டுனா வீட்டுக்கு வந்துடும் வீட்டில் வந்து கூட்டுக்குள் போட்டு அடைச்சி வச்சுருவோம் ஆடு வந்து எங்களுக்கு ரெண்டு குட்டி போடும் வருஷத்துக்கு ரெண்டு தடவை குட்டி போடும் ஒரு ஆடு ரெண்டு குட்டி போடும் போட்டால் நாங்கள் அதை வந்து கொஞ்சம் நாள் தாய்ப் பால் குடிக்கும் அது புல் கடிக்க ஆரம்மிச்ச உடனே நாங்கள் புல் அள்ளி போடுவோம் புல் அரிச்சுட்டு வந்து வயக்காட்டில் போய் புல் அரிச்சுட்டு வந்து புல் போடுவோம் புல் தின்னால் அதுக்கு அப்புறம் இது மரத்தில் இருக்கும்ல கிளைகள்லாம் பறித்து கொண்டு போடுவோம் இது வைப்போம் புண்ணாக்கு வைப்போம் பேர் வர மாட்டேங்கிது மறந்து போகுது